இந்த மாதிரி ஃபேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாக்கு போயிருந்தோம் சத்யாக்கு போகும்போது அங்கே வில எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க முன்னே வாங்கும்போது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இப்போ பார்த்தா ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு அப்படின்னாங்க எங்கள் ஃபேம்லிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரி ஓகே ஓரியன்ட் கம்பெனி வந்து நல்லாருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஃபேனு பார்த்துட்டுருக்கம்போது இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிவிட்டோம் வாங்கிகிட்டு அப்புறோம் எலக்ட்ரிஸன்லாம் கூப்பிட்டு செட் பண்ணிட்டோம் செட் பண்ணிவிட்டு அப்புறோம் ஒரு நால் நாள் அஞ்சு நாள் கழிச்சு நல்லா ஓடிச்சி ஒரு ஃபைவ் ஃபோர் டேஸ் அதற்கப்றம் பார்த்தா ஓடவே இல்லை அதோட காயில் போய்டுச்சு ஸோ நான் வந்து இது ரொம்ப ஆழ்ந்த ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுறன் இது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்லுறன்